சின்ன வயசுலருந்து நான் ஒரு நான் ஒரு ஓவியராகணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசையாகருந்துச்சு ஆனால் அதற்கான தேடல்களும் சரி அதுக்கு யார்கிட்ட போய் கற்றுக்கணுங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு நீண்ட காலத்துக்கு அப்புறமா அதுக்கு ஒரு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது பட் அதே நேரத்தில் அதை நான் தொடர்ச்சியாக செய்யறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் என்கிட்ட இல்லாமலிருந்துச்சு அதுக்கான தேவையான பொருட்களோ கலர்ஸோ ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எனக்கு யாராவருதுத்தர் மூலயமா உதவி கிடைக்குமானு தேடல்கள் எனக்குள்ளே இருந்துக்கிட்டேருந்துச்சு கடைசியாக எனக்கு ஒரு ஆள் மூலயமா எனக்கு ஒரு உதவி கிடைச்சுச்சு அதன் மூலயமா என்னுடைய ஓவியத்தினுடைய திறமையை என எனக்குள்ளே இருக்கிற ஓவியரை நான் மேம்படுத்திக்கிட்டு இப்போ நான் ஓவியராயிட்டேன்